ஆ வணக்கம் சார் யார் பேசுகிறீங்க ஆமாங்க சார் சொல்லுங்கள் ஆ ஏ சரிங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் ம் சரிங்க சார் ம் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க பொண்ணு சரிங்க சார் சரிங்க சார் ம் ம் ம் ம் நானூற்றி இருபத்தெட்டு மார்க்கு எடுத்தால் கம்ப்யூட்டர் சைன்ஸு அந்த மாதிரி தான் சார் எங்கள் இதில் நாங்கள் கொடுப்போம் நானூற்றி ஐம்பதாவது எடுக்கணும் பயாலஜி கொடுக்கறதுக்கு ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஒரு நாள் அழைச்சுட்டு வாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் பார்த்துட்டு என்னங்கிறதை முடிவு பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நீட் கோச்சிங் இதுக்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் வந்து அமௌண்டெலாம் வாங்குவோம் உங்களால் கட்ட முடியுமா இதெல்லாங்கிறதை நாங்கள் பார்க்கணும் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ம் ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் ம் நிறைய ஃபண்ட்ஸெலாம் அலாட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிங்களுக்கெலாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் அலாட் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி வரும்போது நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வரும் நம்ம பாப்பா அந்த இதில் நம்ம சேர்த்து படிக்க வைக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ம் நன்றிங்க சரி சார் சரி சார் நன்றிங்க சார் ம்